சொல்லுடா ஆ நல்லாயிருக்கிறேன்டா நீ நல்லாயிருக்கிறியா ஆ நான் ரெண்டு மாடி கட்டடம் அது கிளீன் பண்ணுறக்காக சொல்லியி இருந்தாங்க அப்புறம் கீழ ரெண்டு மூணு கதவு டைல்ஸு ஜன்னல் சமையல் இது பூராவுமே அந்த இடம் பூராவுமே சுத்தமாக பண்ணுனுன்டாங்க

அது ஏன் கேட்குற ஒரு தடவை வேறு இன்னொரு பில்டிங்கு சுத்தம் பண்ண போயிருந்தோம் பத்து பத்து பேர் போய்ருந்தோம் பத்து பேர் போயிவிட்டு மறுபடியும் சாயங்காலம் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு சின்ன சுத்தம் பண்ணுறதுக்கு வர சொல்லிவிட்டாங்க நான் கூட்டிகிட்டு போன பத்தாள் ஓ ஃபர்ஸ்டு வேலை செஞ்சங்காட்டி கொஞ்சம் ஓஞ்சு போயிவிட்டாங்க அப்புறம் அதான் திடீர்ன்னு அவங்களாம் நான் வரமுடியாது என்னால் முடியாதுண்டாங்க அதான் நாங்கள் ஏற்கனவே வேலை செஞ்சிவிட்டு போயிருந்தம்மா அவங்க டயர்டு ஆயிட்டாங்க ஆ ஆ முடியதுண்டாங்க எங்களால் முடியதுண்டாங்க அவங்க வந்து அவசரங்குறாங்க கல்யாண மண்டபக்கார் அப்புறம் நான் வேறு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி போயிவிட்டு வேறு பத்து பேர்த்தை பிடிச்சிட்டு வந்து அப்புறம் அவங்களும் பூரா சுத்தம் பண்ணி பூரா கச கசன்னு பண்ணி இருந்தாங்களா ஆ அதைய அது இதுக்கு முன்னாடி மண்டபத்தில் பிடுச்சவங்க கச கசன்னு பண்ணிவிட்டாங்க மண்டபத்துக்கார் இதை கிளீன் பண்ணிவிட்டு தான் போகணும்ன்டாங்க அவசரமாக வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்கோண்டாங்க ஆ அப்புறம் போய் நாங்கள் ஏற்கனவே வேலை செஞ்சிவிட்டு போனம்மா ஆளுங்க பூரா அசதியாயிவிட்டாங்க அசதியாயி போகறேண்டாங்க எங்கனால அடுத்த வேலையை செய்ய முடியதுண்டாங்க அப்புறம் நான் அவசர அவசரமாக வெளியூரில் போய் வெளியூருக்கு ஃபோன் பண்ணி ஆளுகளை வர வச்சு அந்த மண்டபத்தை பூரா சுத்தம் பண்றதுக்குள்ளே போதும் போதும்ன்னு ஆயிடுச்சுடா அதில் தான் எனக்கு ரொம்ப வெறுத்தே போச்சு ஆ இது வந்து காண்ட்ரேட் மாதிரிப்பா ஆ அப்புறம் காண்ட்ரேட்னா ஓ இந்த ரேட்டு அப்படிம்பாங்க அதை நான் போய் பார்த்தேன் அஞ்சு பேர் செய்யிறதாக இது பத்து பேர் செய்யிறதாக இல்லை முப்பது பேர் செய்யிறதான்னு நான் போய் முதலில் பார்ப்பன்டா ஆ அதுக்கப்புறம் எந்த முப்பது பேர்ன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் சொல்லுவேன் பத்து பேர்ன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் சொல்லுவேன் ஆ அஞ்சு அஞ்சு அஞ்சு பேர்ன்னா அஞ்சு பேர்த்துக்கு தகுந்த மாதிரி ரேட் சொல்லுவன்னா அப்புறம் அவங்க இத்தனை ஆள் கூட்டிகிட்டு வாம்பாங்க ஆ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பத்தாள்ன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டாக அஞ்சு ஆள்ன்னா ரேட்டாக ஆ அப்புறம் அவங்க பேசிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு ஆளுங்கக்கிட்டையும் உனக்கு இவ்வளோ தான் சம்பளம் இந்த காண்ட்ரேக்ட் போட்டு நாங்கள் வாங்கிக்கிறேன் இவ்ளோ தான் சம்பளோண்ட்டு ஆளுக்கு ஆளுக்கு சம்பளம் பிரிச்சுக்குவோம் செய்வோம் கொஞ்சம் வேலையும் செஞ்சோன்னையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டு வந்துருவோம் அவங்களும் பணம் கொடுத்துருவாங்க அப்புறம் நான் வாங்கிகிட்டு வந்து இவங்களுக்குகெல்லாம் பிரிச்சிக்கொடுத்திட்டு அப்புறம் தான்டா வீட்டுக்கே வருவேன் ஆ அது சம்பளம் கொடுத்தா ஆ சரிடா சரிடா நல்லாயிருக்கிறீல்ல ஆ ஆ வீட்லையும் நல்லா நல்லாயிருக்கிறாங்களா கேட்டு சொல்

ஆ சரிப்பா நல்லாயிருக்கிறாங்கப்பா நல்லாயிருக்கிறாங்க ஓக்கேடா ஆ ஆ சரி